அதாவது கிராமப்புறம் கிராமப்புறத்தை காட்டிலும் நகர்ப்புறத்தில் வந்து டிஜிட்டல் மயம் அப்படின்றதே நிறையவே இருக்குது டிஜிட் டல் கிளாஸ் ரூம் ஆன்லைன் கிளாஸ் டிஜிட்டல் போர்டு அப்புறம் நிறைய வசதி பள்ளிக்கூட வசதி எல்லாமே அங்கே அதிகமாகவே இருக்குது ஆனால் கிராமப்புறத்தில் இன்னமும் அந்த கரும்பலகையும் சாக்பீஸும் மாறவே இல்லை இங்க டிஜிட்டல் போர்டோ டிஜிட்டல் கிளாஸ் ரூமோ ஆன்லைன் கிளாஸோ அந்தமாதிரி பெரிசா எதுவும் எதிர்பார்க்கவே முடியலை இன்னும் அந்த க கணினி வசதி கூட கிடைக்காத பள்ளிகளும் இன்னமும் இருக்கதான் செய்து ஐநூறு மாணவர்களுக்கு ரெண்டு கணினி அந்தமாதிரிதான் இன்னமும் கிராமப்புறத்தில் நடந்துகிட்டு இருக்கு ந நகர்ப்புறத்தை பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமும் ஈசியாகவும் எல்லாமே கிடைச்சிருக்கு அங்கே இருக்க மாணவர்களுக்கு சரியான முறையில் கற்பிக்கப்பட்டுட்டுதான் இருக்குது நான் நம்பறேன் ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிற ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் ஆசிரியரோ சரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க என்ற இது வந்து இல்லை ஏனால் எங்கள் ஊர் சைடில் பார்த்தா கூட இன்னமும் எ எட்டாவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கோ பசங்களுக்கோ பெரும்பாலும் அந்த கல்வி அறிவுன்றது கொஞ்சம் கம்மியாகவேதான் இருக்குது அவங்களால எதையுமே முழுமையாக தெரிஞ்சுக்க முடியலை அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறையவே இருக்குது நாங்கள் நிறைய எதிர்பார்த்துதான் ஸ்கூல் போகிறோம் பட் இங்கே எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் முழுமையாக கிடைக்காதமாதிரியே இருக்குது கிராமப்புறத்திலேருந்து நகர்ப்புறத்தில் போய் படிக்கிறதுதான் இப்போதைக்கு சரின்ற அளவுக்கு மாறிப்போச்சு